இந்தியாவில் மதத்தலங்கள் முக்கியமான தலங்கள்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திருப்பதி ஆந்திரா ஆந்திராவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷீரடி சாய்பாபா கோவில் வந்து மகாராஷ்ட்ராவில் இருக்குது ஷீரீரடி சாய்பாபா கோவில் வந்து மகாராஷ்ட்ராவில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தினா வைஷ்ணவிதேவி கோவில் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது கேதார்நாத் கோவில் வந்து உத்தரகாண்டில் இருக்குது தமிழ்நாட்ல பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சியம்மன் கோவில் இருக்குது தமிழ்நாட்ல மதுரை மீனாட்சியம்மன் கோவில் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில் வந்து காசி விஸ்வநாதர் வாரணாசியில் இருக்குது உத் உத்தரகாண்டில் வந்து கேதார்நாத் கோவில் இருக்குது இதெல்லாம் வந்து முக்கியமான கோவில் ஒன்று இருக்குது பண்டிகைன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து ஓணம் பண்டிகை வந்து முக்கியமாக கொண்டாடுகிறாங்க அங்கே வந்து ஓணம் பண்டிகை வந்து முக்கியமாக கொண்டாடு முக்கியமாக கொண்டாடிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்ல பார்த்தின்னா தமிழ்நாட்ல மதுரையில் வந்து சித்திரை திருவிழானு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க ஷீரடி பாபா கோவிலில் வந்து ஷீரடி பாபாவுக்கு வந்து பிறந்த நாள் வந்து ஷீரடி வந்து ரொம்ப விமரிசையா கொண்டாடுவாங்க காசி விஸ்வநாதரில் வந்து சிவராத்திரி வந்து ரொம்ப விமரிசையா கொண்டாடுவாங்க வைஷ்ணவி தேவி வந்து அங்கே வந்து அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் அன்றைக்கி அங்கே நல்லா விமரிசையா கொண்டாடுவாங்க பண்டிகை தீபாவளி வந்து தசரா தசரா வந்து தீபாவளியாக கொண்டு வந்துடுறாங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வந்து மும்பையில் வந்து வெகு விமரிசையாக கொண்டாடுவாங்க இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற ரொம்ப முக்கியமான தலங்களில் ஒன்றாக இதை பார்க்குறோம்